புதிய தொழில்தொடங்குறதுக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் நம்ப பிளானிங் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கு அப்பறம் வந்து ரிசோர்ஸஸ் வந்து எங்கெங்கே என்னென்ன கிடைக்கும் கம்மியான விலைல அப்படின்னு அடுத்து இந்த இடத்துல வச்சா அது வந்து ஓடுமா ஓடாதா மக்கள் கூட்டம் வருமா வராதா இதெல்லாம் வந்து நம்ப நல்லா அனலைஸ் பண்ணு ஃபர்ட்ஸ்ட் நம்ப ஒரு இடத்த தேர்ந்தெடுக்குறோன்னா அங்கேருந்து ட்ரான்ஸ்பிடஷனுக்கு வந்து ஈஸியாக இருக்கணும் பெரிய சிட்டிக்கு போகிறது வந்து பக்கமாக இருக்கணும் இங்கேருந்து அஞ்சு கிலோமீட்டர் பக்கமாக போயிவிட்டு வந்துகலாம் அதுக்கு அப்புறம் வந்து மேன் பவர் வந்து ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும் ஏன்னா கஷ்டப்பட்டு கிடச்சிதுனா அதுக்கு அப்புறம் நம்ப ப்ராஃபிட்டே நிற்காது அது ஒன்று பார்க்கணும் அதுக்கு அப்புறம் வந்து கடை வைக்கிற இடம் அதுக்கு அப்புறம் வந்து நல்ல பொருட்களாம் வாங்கி போட்ணும் குவாலிட்டியான பொருட்களாக இருக்கணும் அப்போதான் வந்து மக்கள் நம்பளை எப்படினா தேடி வந்துட்டு இருப்பாங்க அதுக்கு ஏற்றமாரியும் ரேட்டு வச்சோம்ன்னா அவங்க ஓகேவா இருந்துதுன்னா திருப்பியும் வந்து வாங்கிகுவாங்க அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பிசினெஸ் பண்ணுறதுக்கு பெரிய மூலதனம் அப்படின்னு எல்லாம் எதுவுமே இல்லை நம்ப கையில் என்ன இருக்கோ அதுக்கு ஏற்றமாரி கொஞ்சமாக ரெடி பண்ணிவிட்டு நம்ப ஆரமிக்கிறதுதான் நமக்கு நல்லது ஏன்னா ஸ்ட்ராடிங்கில் ஆரமிச்சாதான் அதுக்கப்புறோம் போக போக பிக்கப் பண்ணி நம்ப பெருசாக கொண்டு வர முடியும்